என்னுடைய பலம் வந்து என்னன்னால் என்னுடைய மனைவி என்னுடைய அப்பா மாமனார் மாமியார் எங்கள் குழந்தைகள் இவங்க தான் என்னுடைய பலம் அவங்களுக்காக நான் எந்த இதுவும் நல்லப்படியாக நான் பார்த்துருக்கேன் எங்களுக்கு அது ஒரு வலது கை மாதிரி எங்களுக்கு ஒரு பலமாக இருக்குது எங்களுக்கு நினச்சதெல்லாம் நாங்கள் செஞ்சு முடிப்போம் எங்களுக்கு அது எல்லாமே ஒத்துழைக்கிறாங்க எல்லா விஷயத்துலையும் நன்றாக நல்லபடியாக எங்கள பார்த்துக்குறாங்க செய்கிறாங்க அது ஒரு பலம் எங்களுக்கு வேண்டும் எங்கள்கிட்ட இருக்குது பலவீனம் என்னன்னால் நான் என்னுடைய தொழிலில் வந்தது பலவீனம் என்னுடைய வந்து தொழிலில்ல நகை நகை கடையில் வேலை செய்கிறேன் அதில் வந்து எனக்கு பதினஞ்சு வருஷமாக வேலை செய்கிறேன் அந்த வேலை செய்கிறதுனால என்னுடைய கொஞ்சம் பலவீனம் என்னான்னுங்கு என்னுடைய கணக்கு கணக்கில் வந்து எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது எனக்கு அதனால என்னோடய பலவீனத்தை பார்த்து இதுக்கு முன்னாடி வே பின்னாடி வேலை செஞ்சிங்கன்னால் ப்ரோமோஷன் வாங்கி முன்னாடி இருக்காங்க ஓனர் பக்கத்தில் என்னால் வந்து என்னால் இப்போது வந்து பலவீனத்துனால் என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதனால